ஏனால் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெரிய கோவில் அந்த கோவிலில் என்ன விசேஷோன்னால் இராஜராஜ சோழன் வந்து கட்டினது அதில் வந்து சூரிய ஒளி வந்து சிவன் மேல் படுற மாதிரி இருக்கும் அது கோவிலில் வந்து ஸ்டார்டில் வந்து எண்ட்ரன்ஸில் வந்து கார்லாம் நிப்பாட்டி வைக்க நிறைய ஸ்பேஸ் இடம் நிறைய இருக்கும் அது பக்கத்தில் கடைங்களாம் நிறைய இருக்கும் அதைத்தாண்டி போனோனால் கோவில் எண்ட்ரன்ஸ்

நம்பளாம் நீங்கள் நம்ப எப்படி இருக்கோமோ தத்ரூபமாக அப்படி அப்படி சிலையா செஞ்சு வச்சுருப்பாங்க அதைத்தாண்டி கொஞ்சம் உள்ளாரே போனோன்னால் சிவன் செலை வந்து நெ பெருசாயிருக்கும் லிங்கம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தி இருக்கும் அதுக்கும் பக்கத்திலலா பிள்ளையார் இந்த மாதிரி சின்ன சின்ன சாமிங்க வந்து நிறைய சாமி இருக்கும் அப்டேயே சுற்றி பார்த்தோன்னா சிவன் அவ்வளோ ஒரு அருமையாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சிங்கம் ஒரு சுரங்கப்பாதை அந்த காலத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் உள்ள ஒரு சுரங்கப்பாதை வந்து ராஜாக்கள் வந்து கட்டியிருக்கா அதுவே நம்பளுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயோம் அதை விட்டால் நல்ல பூங்கா பக்கத்துலேயிருக்கும் நல்லா வைசானவங்களெல்லாம் ஓய்வெடுக்கிற மாதிரி நல்ல சின்ன பசங்களெலாம் விளையாடுற மாதிரி அதுவே ஒரு அவ்வளோ ஒரு அருமையாயிருக்கும் அந்த இடம் போனீங்கனால் திரும்பி வரவே மனதே இருக்காது அந்தளவு ஒரு சூப்பரான ஸ்பே பிளேசு அந்தளவு ஒரு அழகாயிருக்கும் அப்புறம் அதுக்கடுத்தது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் வந்து தாமரைக்குளம் அந்த குளத்துல வந்து சின்ன பசங்க நாங்கள் எல்லோருமே ஜாலியாகருப்போம் அதை விட்டால் நம்பளுக்கு வந்து சர்ச்சிருக்குது வாரத்தில் ஒரு நாள் கிரிஸ்டின்லாம் அந்த சர்ச்சுக்கு போவாங்க நானும் வாரத்தில் ஒரு நாள் அவங்க கூட போயிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிரேயர் பண்ணுவோம் நல்லா ஒரு தெம்பாயிருக்கும் அடுத்து வந்து எங்கள் ஊரில் வந்து வீராணம் ஏரி இருக்குது அந்த ஏரி தான் வந்து நிறைய இடத்துக்கு வந்து தண்ணி சப்லை பண்ணுறாங்க அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாயிருக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாகருக்கும் அதை விட்டால் எனக்கு ரொம்ப புடிச்சது கொள்ளடம் ஏரி கொள்ளிடந்தான் கொள்ளிடத்துல வந்து ஆறு அவ்வளோ ஒரு சூப்பராயிருக்கும் நல்ல நிறைய பசங்கள் குளிப்பாங்க நிறைய பேர் அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் எங்கள் ஊரோடய ஸ்பெஷல்